உடல் எடையை அதிகரிக்க எங்கள் கிராமத்தில் பார்த்தா நல்லா சாப்பாடு கடல கொட்டை அதுக்கப்புறம் அந்த எள்ளு இவை வந்து நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா பிடிக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் கி கிராமத்தில் நடக்கிற காய்கள் கீரை வகைகள் அப்பறம் வெண்டைக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி கிராமத்தில் விளையிற காய்களை வந்து தினசரி வந்து நாங்கள் வந்து டெய்லியும் சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா பிடிக்கும் அதுவும் இல்லாமல் வந்து காய்கறிகளை வந்து நாங்கள் வந்து ப அந்த வேக வைத்த அந்த தண்ணி கீழே கொட்டாமல் நல்லா ரெகுலராக நாங்கள் சாப்பிட்டு வந்தோம்னால் உடம்பு நல்லா பிடிக்கிது இந்த ஒல்லியாக இருக்கறவுங்களாம் பார்த்தா இந்த பூசணிக்காய் சுரக்காயி கா பாகக்காயி கோ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா சாப்பிட்டோன்னா உடம்பு நல்லா பிடிக்கும் ஒல்லியாக இருக்கறவுங்க பார்த்தா இந்த கடல கொட்டை அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழம் மாம்பழம் பிஸ்தா பேரிச்சம்பழம் இதை வந்து நான் தெளிவாக நல்லா சாப்பிட்டு ரெகுலராக எடுத்துட்டாங்களனா உடம்பு நல்லா பிடிக்கும் இ உடம்பு பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தா லெ ரெகுலராக வந்து கீரைகளில் வந்து முட்டை மீன் இதை வந்து நல்லா ரெகுலராக சாப்புடணும் மீன் வந்து உடம்புக்கு நல்லது கண்ணுக்கும் நல்லது ரெகுலராக மீன் வந்து கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மீன் சாப்புடறனால ஒடம்புக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் மட்ட ஸ் மா சிக்கனை விட மட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஓ ஓ ரெகுலராக வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து மீன் அதுக்கப்புறம் மீ சிக்கன் எடுத்தோனால் சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து ஏழு நாளில் வந்து பார்த்தா ஒரு மூணு நாள் வந்து முட்டை எடுத்துகிட்டோமுன்னா நல்லாயிருக்கும் முட்டை க அந்த விரும்பாதவங்க அந்த மஞ்சள் இது கருவை நீக்கிவிட்டு வெள்ளை கருக்கூட நான் சாப்புடல்லாம் அதுவும் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் முட்டை ரெகுலராக நம்ம சாப்புடறனால வந்து உடம்புக்கு சென்த் இருக்கும் உடனே வந்து நல்லா வந்து உடம் இ க திடகாத்தமாகும் அதுவும் இல்லாமல் நம்ம வாழைப்பழமும் சாப்புடல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டோமுன்னா நல்லா உடம்பு ஏற்றிக்கிலாம்